எங்கள் ஊர் க்றிஸ்மஸோட நல்ல மேளம் அடிப்பாங்க பன்னிரெண்டு மணி நைட்டு பூசை நடக்கும் இது ஆண்டவர் பிறந்த பிறப்பு அதுக்கு எல்லாம் எலிமினேட் ஆகும்போது கொட்டு மேளம் அடிப்பாங்க அது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் சின்ன குலந்தைல இருந்தே எனக்கு எல்லாம் அதுப்போல் வருடப்பெறப்பு அன்னைக்கு வருடப்பெறப்புக்கள்லாம் சாயந்தரம் ஊரில் இருந்து ஃபாதரை பார்க்க சங்கீப்பை பார்க்க போவாங்க ஆம்பளைங்க போவாங்க பெண்கள் போவாங்க திருக்குடும்ப சபையில இருந்து மாதா சபையில இருந்து வாலிப பிள்ளைங்கள் போவாங்க அதுக்குலாம் ஒவ்வொரு சபையாக இருந்து கொட்டு மேளம் அடிச்சு தாம்பளத்தில் பழங்கள் வச்சு கொண்டு போய் ஃபாதர் சிஸ்டர்ஸ் சந்திப்பாங்க அததேப்போல் வருசப்பிறப்பு அன்னைக்கு வீடு வீடாக வந்தும் கொட்டு மேளம் அடிப்பாங்க அந்த கொட்டுக்காரங்க அவங்களுக்கு பைசா கொடுப்பாங்க அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொட்டு மேளம் அடிக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அதேப்போல் எங்கள் ஊர் திருவிலாவோடல்லாம் பத்து நாளும் நல்லா கொட்டு அடிப்பாங்க அப்புறம் அந்தோனி இடத்துலலாம் பக்கத்தில் அந்த நேர்கோயில் இருக்கு சின்ன கோயில் அங்கேயும் திருவிழா நடக்கும் பத்து நாளும் அங்கேயும் நல்லா கொட்டு அடிப்பாங்க அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பக்கத்து ஊர்கள்லையுமே நிறைய கொடைகள் நடக்கும் பக்கத்து தெருவு தான் எங்கள் தெருவுக்கு அடுத்தல தெருவு அங்கேள்லாம் கொடைகள் நடக்கும் போது கொட்டு நல்லா ஆகுது பக்கத்தில் அடுத்தது அங்கே மேற்க வடக்கைன்ட்டு அவ்ளோமே தெருவு அவ்வளோ பேருமே அந்த கொடை இருக்கும் அம்மங்கோயில் கொடை அப்புறம் வில் பாட்டு வைப்பாங்க பக்கத்தில் இருக்கு ஒரு கோயில் அது எந்த கோயில் அதில் நல்ல இந்த வில் பாட்டு வச்சு கொட்டு அடிச்சு அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வில் பாட்டு எல்லாம் நைட்டு உட்காந்து நான் நல்லா கேட்பேன் பக்கத்து கோயில் எல்லாருமே போவாங்க அவங்க எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நல்லா வில் பாட்டு கேட்க நல்லா ரசிக்க அப்படின்னு நிறைய கொட்டு மேளங்கள் சுற்றி சுற்றி நல்ல விஷேசங்கள்ன்னு எல்லா பக்கமும் கொடை ஊர் ஊராக கொடைகள் அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில் பெருமாள்கோயில் இருக்குது அப்புறம் பெருமாள்கோயில் வந்து பத்து நாளும் அங்கே திருவிழா நடக்கும் அதுக்கு கொட்டு மேளம் அடிப்பாங்க அது மைக்கில் வைப்பாங்க அதெலாம் நல்லா கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும் ரேடியோ கல்யாணம் எங்களுக்கு ஒரு திருமணம் மண்டபம் இருக்கு எங்கள் தெருவில் அதில் வந்து ஒரு கல்யாண வீடுன்னா கொட்டு அடிக்க மேளங்கள் வைக்க அதெலாம் நல்ல ரசனை ர எனக்கு கேட்கறக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு போட வைக்க மேளங்களே ஒரு நம்ம வந்து ஒரு ரசிக்கிறதுக்கு தானே அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது கொட்டு மேளம் அடிச்சாலும் எந்த இந்து கோயிலில் அடிச்சாலும் அவங்க அவங்க சாமிக்கு அவங்க அவங்க அடிக்கும்போது அந்தந்த ரசனை நல்லா இருக்கும் பாட்டு அப்படி கேட்கறக்கு நல்ல ஆசையாக இருக்கும் கொட்டு மேளங்கள் கேட்க கொட்டு மேளங்களே ஒரு கல்யாண வீடு எல்லா வீட்டுக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு மங்களகரமானது அது கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும்